எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபுட்பாள் ரன்னிங்கு பேட்மிட்டன்னு கிரிக்கெட்டு இந்தமாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம் இன்ட்ரெஸ்ட் எதுன்னா ஃபுட்பாளு ஏன்னால் எனக்கு கிறிஸ்டின ரொனால்டு ரொம்ப பிடிக்கும் ரொ ஃபேன் நான் சின்ன வயசுலேருந்தே அவரோட ரொம்ப ஃபேனு அவரோட எல்லா கேம்ஸும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் அதனால் ஃபுட்பாள் எனக்கு அவங்கள பார்த்து பார்த்து இன்ஸ்பைர் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபுட்பாளில் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்புறமா இப்போது தான் காலேஜ் படிக்கும்போது டோன் மிஸ்ட்டர் எம்எஸ் தோனி ஃபேனு கிரிக்கெட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிணேன் கிரிக்கெட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிணேன் அண்டு இப்போது வந்து ஃபுட் பாள்ளு விளையாட்ணுன்னு சின்ன வயசுலே ஆசை பட்டு வீட்டில் வந்து அக்ஸப்ட் பண்ணிக்கல ஸோ நான் கிறிஸ்டினை ரொனால்டோட கேம்ஸ் ரொம்ப பார்ப்பேன் அப்புறமா ஃபிரண்ட்ஸ் கூட எப்போயாச்சும் ஸ்டேடியம் போனேன்னா அங்கே போய் ஃபுட்பாள் விளையாடுவேன் நிறையா கிரிக்கெட்ஸு பேட்மிட்டன் அந்தமாதிரி நிறைய கேம்ஸ் வந்து விளையாடுவேன்